நான் ஏற்பாடு செஞ்ச பைக் ரேஸ்லெலாம் இதுவரை கலந்துக்கிட்டதில்லை ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் பசங்கள் கூட பைக் ரேஸ்லாம் போயிருக்கேன் நிறைய டைமு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பைக்லாம் இல்லை இந்த ஸ்பெளண்டரு பேஷன் ஸ்கூட்டி அது மாதிரி ஒரு அஞ்சாறு பைக்கு பசங்கள் இருக்கிறத பொறுத்து ஒரு பத்து பேருனால் இத்தனை பேர் அதெலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கற மாதிரி தான் சேஃப்ட்டி ரோ அதில் தான் வந்து நிறைய பேர் குறுக்க கூடோ வருவாங்க இதில் ஆனால் அப்படி இல்லை ரோடு நல்லா சேஃப்ட்டியாகவும் இருக்கும் குறுக்கவும் யாரும் வரமாட்டாங்க இது வந்து ஒரு வெட்ட வெளியான ரோடு அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க அந்த இடத்துக்குப் பொதுவாக மோஸ்ட்டாக யாரும் வரமாட்டாங்க எப்பனாச்சு தான் வருவாங்க ஸோ அதனால் அந்த ரோடில் நாங்கள் ரேஸ்லாம் விட்டிருக்கோம் அதுதான் அது இது நிறையா டைம் தோற்றுருக்கோம் ஜெயிச்சுருக்கோம் நாங்கள் வந்து சேஃப்ட்டிக்கு எல்லோருமே அந்த ரேஸ் வந்து ஏற்படுத்திப் பண்ணுறது தான் ஜாக்கெட்டு க்ளவுஸு அதெல்லாம் போட்டுப் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருப்போம் அந்த முட்டிக்கு நி அதெல்லாம் போட்டு தான் பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ எங்களோடய சேஃப்ட்டியை நாங்கள் பார்த்து தான் பண்ணுவோம் பெரிய பைக்கெலாம் இல்லை ஸ் ஸ்பெளண்டரு ஸ்கூட்டி பேஷன் இந்த மாதிரி சின்னச் சின்ன பைக்கு தான் அது ரொம்ப பசங்கள் கூட ஜாலியாகவே இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் சேஃப்ட்டியும் முக்கியம் தான் நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் ரேஸெலாம் எங்கேயும் கலந்துக்கிட்டதெலாம் இல்லை போயிட்டு இது மாதிரி ஏற்பாடு பண்ணி நிறைய டைம் ஆனால் ஊர் சைடில் நடந்திருக்கு ஆனால் பார்த்து தான் இருக்கேன் ஆனால் நான் கலந்துக்கிட்டதெலாம் இல்லை ஓ பசங்கள் கூட ஜாலியாக அப்படியே போவது தான் அவ்வளோதான்